ஹலோ சொல்லுங்கள் சார் நல்லா போயிட் இருக்குங்க சார் இன்னும் முப்பது மீட்டர் போட்டுக்கோங்க சார்

ஒரு ஒரு டென் இன்ச்சி சார் ஆமாம்ங்க சார் சார் போட்டுட்டோங்க சார் அப்போ கொஞ்சம் செவன் போட் இருந்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா போட்டுவிட் இருக்கோங்க ஆமாம்ங்க சார் சார் நீங்கள் இப்போ வந்து பாருங்கள் சார் அன்னிக்கு ரெண்டு நாள்க்கு முன்னாடி பார்த்துட்டு போயிகிட்டே பேசாதீங்க இப்போ வந்து பாருங்கள் சார் இப்போ கம்ப்ளீட்டாக பண்ணி விட்டோங்க இன் அடுத்த சைட்டுக்குப் போய் நாங்கள் பண்ணனுங்க நாங்கள் முத சைட்டில் போட்டது வந்து பாருங்கள் அப்புறம் வந்து பேசுங்கள் சார் சார் இந்த சைட்டு வந்து முடிச்சி விட்டோங் சார் சார் ஒரு நிமிஷம் கேளுங்கள் இந்த சைட்டு முடிஷ் விட்டோம் அடுத்த சைட்டில் போய் போடுவோம் இந்த சைட்டை பார்த்துட்டு அடுத்த சைட்டு வேணுமா நாங்கள் போடட்டுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணி கொடுத்துருங்க சார் கரெக்டாக போட்ருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்கள் சார் எங்கள் ப்ராஜெக்ட் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசுங்கள் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை கரெக்டாக தான் போடுவோம் ம் சரிங்க சார் சரிங் சார் எங்கள் ஆளுங்க நல்லா தான் போட்டுட் இருக்காங்க சார் நீங்கள் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இல்லேன்னு நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் போகறோம் உங்கள் ப்ராஜெக்ட்க்கு வேறு ஆளப் போட்டுக்கோங்க சார் இது ஃபினிஷ் பண்ணிக் கொடுத்துட்டோம் இல்லைங்க சார் சார் நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் சரிங்களா அப்புறம் வந்து நீங்கள் கால் பண்ணாச்சும் இல்லை நேரில் மீட் பண்ணியாச்சும் நீங்கள் அப்போ சொல்லுங்கள் இல்லை சைட்டுக்கே வாங்க பேசிக்கலாம் ஆ சரிங்க இல்லை சார் நீங்கள் வந்து ரொம்ப டவுட் பண்ணுறீங்க அதனால சைட்டுக்கே வந்து பாருங்கள் சரிங்களா எங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் பெஸ்ட்டாக தான் எப்போயுமே இருக்குங்க சரிங்க சார் சரிங் சார் நேரில் வந்து பேசிக்கலாங் சார் சரிங்ளா அடுத்த ப்ராஜெக்ட்டு கொடுக்கிறது கொடுக்காதது உங்கள் இஷ்டம் சார் இப்போயே நாங்கள் பெஸ்ட்டாக தான் எங்கள்னால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோங்க சார் நீங்கள் அதுக்கு மேலே அவங்களுக்கும் நாங்களும் சிறப்பாக இருக்கணும்தான் சார் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யறோம் இதுக்கு மேலே நாங்கள் பெஸ்டாக யாருமே செய்ய மாட்டாங்க சார் ம் சரிங் சார் சரிங் சார் நாளைக்கு சைட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாங் சார்

சரிங்க சார்